சார் வணக்கம்ங்க இப்போ பரவாயில்லைங்க சார் இப்போல்லாம் வந்து கவுர்மெண்டு ஸ்கூலு வந்து நல்லா சலுகை கொடுக்கறாங்க நாங்கள் படிச்ச காலத்துலெலாம் வந்து சார் மரத்தடியில் தான் சார் உட்காந்துருப்போம் கீழே தரையில் தான் மண்ணு தர தான் அதில் தான் வ நாங்கள் உட்காந்துருப்போம் எங்களுக்கெலாம் வந்து கோதுமை சோறு கிண்டி கொடுத்தாங்க சார் கோதுமை சோறு கிண்டி கொடுத்தாங்க நல்ல படிப்பறிவு இல்லை அப்போலாம் எங்களுக்கு வந்து கையெழுத்தே போடத் தெரியாது கையெழுத்துப் போடுறதுக்காக நாங்கள் முதியோர் கல்வி போய் சேர்ந்தோம் சார் முதியோர் கல்வி வந்து நைட்டில் தான் படித்துக் கொடுப்பாங்க சாய்ந்தரத்துல நைட்டு எட்டு மணி ஆயிடும் அப்போ தான் படித்துக் கொடுப்பாங்க நாங்கள் அப்போ தான் அதில் போய் நாங்கள் சேர்ந்தோம் சார் அங்கே போய் சேர்ந்தவொன்னே நான் நாளைக்கு கையெழுத்துப் போட்டு கற்றுக்கிட்டோம் அந்த ஆ இ சொல்லிக் கொடுக்கறதுக்காக மறுநாளு எங்களுக்கு ட்ரைப் பண்ணி எழுதிப் போட்டாங்க போர்டில் அது எழுதக்குள்ளே நானும் மேஜராயிட்டேங்க சார் அதுதான் என்ன நிற்பாட்டிட்டாங்க அந்த கையெழுத்தோடய நாங்கள் நின்றுட்டோம் சார் அதுக்கும் பிறகு எங்கள் அறிவினால் நாங்கள் அப்படியே சில எழுத்துங்கள் படிக்கின்றதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்கள் முயற்சியால் எங்கள் பிள்ளைங்க படிச்சதால் அது மூலிமா நாங்கள் படிக்க கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் சார் ஒரு அளவுக்கு விவரம் தெரிஞ்சிது ஆனால் அந்த துணிச்செல்லாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து நாங்கள் கவுர்மெண்டு ஸ்கூலில் தாங்க சேர்த்தோம் கவுர்மெண்டு ஸ்கூலில் எங்கள் மூணு பிள்ளைங்க சார் எங்கள் மூணு பிள்ளைங்களும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சார் நான் மூணு பிள்ளைங்களுமே நான் தனியாருக்கு சேர்க்க என்னால் வசதி பத்தலைங்க சார் கவுர்மெண்டில் தான் சேர்த்தேன் பரவாயில்லைங்க சார் கவுர்மெண்டில் அதுவோளுக்கு டிரெஸ்ஸு புக்கு எல்லா நல்லது எல்லா அவங்க நல்லா செஞ்சுக் கொடுத்தாங்க பிள்ளைங்களையும் வந்து ரெண்டு வேளை உணவு இப்போ போடுறாங்க எல்லா வசதியும் பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க பத்தாவது முடிச்சிட்டால் பணங்க கிடைக்குதுங்க சார் டிகிரி முடிச்சிட்டால் எங்கள் பொண்ணுங்க நான் அடுத்தவங்கள சொல்லைல சார் எங்கள் பொண்ணுக்கே சொல்கிறேங்க சார் என் பொண்ணுக்கு நான் வந்து கவுர்மெண்டு ஸ்கூல்லே படிக்க வச்சி கவுர்மெண்டு காலேஜ்ஜே படிக்க வச்சேன் இப்போ டிகிரி முடிச்சது ஐம்பதனாய ரூபா பணமும் ஒரு பவுன் பவுனும் கொடுத்தாங்க சார் அது கல்யாணத்து செலவுக்காக எங்களுக்கு யூஸாச்சு ஒரு கவுர்மெண்டால் எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் எங்கள் கஷ்டத்த கொஞ்சம் குறச்சிதுங்க சார் அதனால் எங்கள் பிள்ளைங்கள எல்லாமும் நாங்கள் அதில் தாங்க படிக்க வச்சேன் எங்கள் சின்ன பொண்ணும் அதே தான் படிக்க வச்சோம் எங்கள் பையனையும் அந்த கவுர்மெண்டு ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம் இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் முட்டை சாப்பாடு காலை ச டிபன் மதிய டிபன் நைட்டு சாப்பாடு மட்டும்தான் சார் வீட்டில் சாப்பிடுதுங்க எங்கள் பேரப் பிள்ளைங்களும் இப்போ நாங்கள் கவுர்மெண்டில் தாங்க சார் சேர்க்கலான்ருக்கறோம் எங்கள் ஊருக்குள்ளே எங்கேப் பார்த்தாலும் இப்போ தனியாருக்கு சரியாக போக மாட்டேங்கிறாங்க சார் கவுர்மெண்டில் நல்லா சலுகை கிடைக்கிது இந்த சலுகையால் எல்லாம் வந்து கவுர்மெண்டு தான் சார் எதிர்பார்க்குது அதனால் கவுர்மெண்டு மூலிமா படிக்க வச்சா மேலே வந்து டிகிரி முடித்த பிறகு வேலை வாங்கிறத்துக்கும் கவுர்மெண்டே உதவி பண்ணும் சார் பிரீ டு டியூசன் சொல்லிக் கொடுக்கறாங்க கவுர்மெண்டு மூலிமாவே வேலைவாய்ப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மேலே எக்ஸாமு எழுதுகிறதுக்கு கவுர்மெண்டு மூலிமாவே பணம் கொடுக்கறாங்க சார் அதில் படிச்சுக்கிலாம் அதனால் இப்படி நிறையா சலுகை கவுர்மெண்டு நல்லா உதவி பண்ணுது சார் கவுர்மெண்டை பற்றி இப்போ தப்பு குறையே சொல்ல முடியாதாம் சார் அவ்வளோ சலுகை செய்யுது இப்போ எங்கள் காலத்தில் வந்து எந்த உடைய இதுவும் இல்லைங்க சார் அப்போது வந்து நாங்கள் வந்து இந்த கோதுமை சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பட்ட கஷ்டத்தால இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள வந்து நாங்கள் கவுர்மெண்டுலே எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் கவுர்மெண்டில் தாங்க சார் படிக்க வச்சோம் இது எங்கள் பொண்ணும் வந்து அது பிள்ளைங்களும் வந்து அந்த கவுர்மெண்டை தாங்க சார் எதிர்பார்க்குது ஏன்னால் அந்தளவுக்கு சலுகை கொடுக்கறாங்க சரிங்க சார் நன்றிங்க சார்